எங்கள் வீடு பக்கத்தில் ஐயப்பன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கு வந்து பக்கத்தில் பார்த்திங்கனா இந்த கையால் செஞ்சு விற்கிற பொருட்கள்லாம் நிறையா விற்கிறாங்க அதில் என்னென்னா விற்கும் அப்படினு பார்த்திங்கனா கையால் செஞ்ச மண் பாண்டம் அந்த மண்ணில் மண்ணு மண் மண் பொருளை வைச்சே வந்து அந்த அழகு சாதனம் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த இதை எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு டப்பா மாதிரி மண்ணுலையே செஞ்சுருப்பாங்க அது அப்புறம் வன்ட்டு நிறையா மரத்திலயே வந்து நிறையா அழகழகாக வந்து டிசைன்லாம் வீட்டில் அழகாக மாட்டிக்கிறதுக்கு வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க கூடை பின்னி கையால் பின்னின கூடடை இதெல்லாம் இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கனா எது பிடிக்கும் அப்படின்னா அந்த மண் பாண்டம் அப்டின்னு சொல்லி எனக்கு அது ரொம்ப பண்ணறத்துக்கு இஷ்டம் ஏன்னால் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கனா மண் பாண்டம் வந்து செய்வாங்க அங்கே எங்கள் வீடு பக்கத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் மண் பாண்டம் செஞ்சு விற்கிற தொழில் செஞ்சுடிருந்தாங்க அப்படி அவங்க செய்யும் போது அவங்க கூட போய் உட்காந்து பார்ப்பேன் அவங்கள் கூட போய் உட்காந்து பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க அவங்க அவங்க எனக்கு கூப்பிட்டு சும்மா செஞ்சு தருவாங்க நான் செஞ்சால் அது மண் பாண்டம் மாதிரியே இருக்காது அப்போல்லாம் ஒரு மாதிரி வரும் ஆனால் அதுக்கப்புறம் நான் அதை கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நான் ரொம்ப அதை பெரிசா கற்றுக்கல ஆனால் ஓரளவுக்கு பண்ண தெரியும் ரொம்ப அவங்க செய்யற மாதிரிலாம் அழகாலாம் வராது நான் செஞ்சால் கொஞ்சம் ஒ ஒரு பாக்கற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் வரும் அப்புறம் நான் ஸ்டேஷ்னரி பொருள் இது ரொம்ப அதிகமா வாங்குவேன் அப்டின்னு பார்த்திங்கனா எங்கள் நாங்கள் இந்த எங்க தம்பி வந்து இன்னும் படிச்சிட்டிருக்கான் அவனுக்கு புத்தகம் நோட்டு பேனா பென்சில்லு இது லப்பர் ஸ்கேலு அந்த மாதிரி ஏதாவது போய்ட்டு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் பெரிசா வாங்குவேன் இதை தவிர வேறு பெரிசா வாங்கினதில்ல இது அது மாதிரி நான் கூடை பின்ன கற்றுட்ருந்துருக்கேன் ஒரு வாட்டி எங்கள் அத்தை ஒருத்தவங்க கூட பின்னுவாங்க அவங்க கிட்ட கேட்டேன் சொல்லி தர சொல்லி அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி கூட பின்னுறத்துக்கு நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஒரு ரெண்டு கூடை பின்னி இங்கே என் பள்ளிக்கூடத்துக்கு நான் அந்த கூடைய எடுத்துட்டு போயிருக்கேன்